அவங்க வந்து பொதுவான தவறுனா எடுத்த உடனே வந்து எந்த விதியையும் மதிக்கமா வேகமாக போறது சாலை விதியை மதிக்கமா ஹெல்மெட் மாட்டாம இந்தமாதிரி போறனால அது ஆக்சிடெண்டு வந்து ஆகுது ஸோ அதெலாம் நம்ம வந்து தவிர்த்துடணும் எப்பயும் சாலை விதிகளை மதிக்கணும் ஹெல்மெட் போட்டுதான் வந்து வண்டியை ஓட்டணும் அதேமாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜ் இந்தமாதிரி இடத்துலலாம் மெதுவாக போகணும்